ஹலோ சார் ஆ வணக்கம் நான் இங்கே என்னது கோமல் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் சார் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தோம் ஒரு பத்து செட்டு தைக்க கொடுத்துருந்தோம் ஸ்கூல் திறக்கறதுக்கு முன்னாடியே தைக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இன்னும் தைக்கல நீங்கள் தைச்சி கொடுக்கல இல்லை சார் மற்ற ஸ்கூல்லலாம் கொடுத்தவங்களுக்குல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க இன்னும் நம்ம ஸ்கூலுக்கு இன்னும் கொடுக்கல சரி எப்போ சார் முடியும் இப்போ ஓகே சார் நாளான்னைக்கு ஸ்கூல் திறக்குறாங்க அதுக்குள்ளே கொடுக்க பாருங்கள் சார் ம் அட்வான்ஸு கொடுக்காதனால தான் லேட் ஆகுதா சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் உங்களுக்கு அட்வான்ஸும் முன்னாடியே தந்துடுறேன் பேலன்ஸ் தொகையை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கையில் வாங்கிக்கிலாம் சார் அது உங்கள் ஜிபே நம்பரு இந்த ஃபோன் நம்பரு தானே சார் ஆ ஓகே சார் ரெடி ஆனதும் எனக்கு ஃபோன் அடிச்சுடுங்க ஃபோன் அடிச்சுட்டு இங்கே வந்துடுங்க ஓகே சார் ம் தேங்க்ஸ்